நான் வந்து இந்த தீபாவளியோட வந்து ஆன்லைனில் வந்து ஒரு சமையலறைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் வாங்கிருந்தேங்க அது என்னன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற மாதிரி அது என்னது சாப்பர் வெஜிடபிள் சாப்பர்னு சொன்னாங்க அது வாங்கிருந்தேன் அது வாங்கி ஒரு ஒரு ஒரு வாரந்தாங்க நல்லா பயன்படுத்த முடிஞ்சிச்சு அதில் நான் வெங்காயம் போடுறப்ப வந்து அது பெருசாகலாம் போட முடியாது சின்ன பீஸாக கட் பண்ணிதான் அதில் போடணும் அது அதை இன்னும் பொடிசா வெட்டி தரும் ஒரு ஒரு பத்து நாள் தாங்க என்னால் அந்த யூஸ் பண்ண முடிஞ்ச்சி அந்த பொருளை ஏன்னா அதுக்கப்பறம் வந்து அதை நான் வெங்காயம் ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாக போட்டு நான் அதை கட் பண்ண பாத்தோனா அந்த ப்ளேட் அந்த ப்ளேடு வந்து ஒடைஞ்சே போச்சு அதனால அவ்வளோ வெலை கொடுத்து வாங்கினது எனக்கு வீணாகப் போச்சு அதனால பொருள் வாங்குறப்போ எனக்கு தெரிஞ்சு நேரடியாக நம்ம கடையில் பார்த்து வாங்குறது நல்லது ஆன்லைனில் வாங்குறதை விட